ஈரோடு மாவட்டத்தில் போக்குவரத்துகள் வந்து ரொம்ப அதிகம் தாங்க ஆனால் பஸ்சும் நிறையா சவுரியம் இருக்குது பெண்களுக்கு ஃப்ரீயான டிக்கெட் இருக்கிதுனால பெண்கள் வந்து அதிகமாக வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கிறாங்க ஆண்கள் வந்து வேலைக்கு போகறதுக்கு பைக்கில் போகறாங்க நம்ப அதிகமாக தேவைகள் இருக்கவிங்க கார் இருக்கவங்க காரில் போய்க்கிறாங்க அதாவது பஸ் இப்போ நம்ப லாங்காக போகறதுக்கான பஸ்சுகளும் இருக்குது நம்ப பக்கமாக போகற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் வண்டி நிறையா இருக்குது அது போக எடுத்திங்கன்னா பைக் வந்து இப்போ இந்த கொரோனாக்கு பிற்பாடு வந்து பைக் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நாலு பைக் இருக்குது ரெண்டு கார் இருக்குது அதனால வந்து பஸ்ஸை வந்து யாரும் அதிகமாக விரும்புறதில்லைங்க எமெர்ஜென்சி அட போனால் போட்டும் நம்ப பஸ்லயே போயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவிங்க மட்டும் தான் பஸ்ஸில் போகறாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் இந்த கொரோனா வந்ததுக்கு பிற்பாடு பைக் சேல்ஸ்ஸும் அதிகமாயிடுச்சிங்க ஒரு வீட்டுக்கு வந்து நாலு வண்டி அஞ்சி வண்டி வச்சுருக்காங்க கார் வச்சுருக்காங்க அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எதில் போகறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுடைய சவுரியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க போய்க்கிறாங்க அதனால் வந்து போக்குவரத்துக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைங்க